ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீட்டில் நமக்கு வந்து ஃபுட் இல்லைனா நம்ம வந்து வெளில ஆட்ரு பண்ணுவோம் ஸோ இந்த வெளில ஆட்ரு பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு பெனிஃபிட்டாகவும் இருக்கும் ஸோ நல்ல ஒரு கடையை சூஸ் பண்ணி அதில் அந்த கடையில் என்ன ஃபுட் இருக்குது அதையும் சூஸ் பண்ணி ஸோ அதுக்கான மெயின் ரீசன் ஒரு பெட்டரான ஆப் கொடுத்துருந்தாங்க ஸ்விகி சொமேட்டோ அது மாரி ஒரு டெலிவரி ஆப் கொடுத்துருந்தாங்க அந்த ஆப் மூலயமா தான் நம்ம ஃபுட்டு ஃபுட்டு ஆட்ரு பண்ணுறது ஸோ அவங்க வந்து நமக்கு வந்து ஃபுட்டை டெலிவரி பண்ணிடுவாங்க வித்தின் ஒரு ஒன் அவர் குள்ளே டெலிவரி பண்ணிவிடுவாங்க ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ்வான விஷயத்த வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல சொல்லலாம் நீங்கள் என்னென்னு கேட்கலாம் பாசிட்டிவ்வான விஷயத்த நம்ம வந்து வீட்டில் இருந்தபடியே ஸோ வெளில போகாம இப்போ நல்ல ஒரு வெயில் அடிக்குது மழை பெய்யுது போய் தான் வாங்கிகிட்டு வரணும் ஸோ அந்தமாரி ஒரு விஷயம் இல்லாமல் நம்ம வீட்டில் இருந்தே மொபைல் ஃபோனிலே அந்த ஆப் மூலயமாவே எனக்கு வந்து சிக்கன் ரைஸ் தான் வேணும் இட்லி தான் வேணும் தோசை தான் வேணும் எது வேணாலும் ஆட்ரு பண்ணி அந்த ஆட்ரு பர்சன் வந்து நம்ம வீட்டை தேடி வந்து கொண்டு வந்து கொடுக்குறது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது ஸோ இது வந்து நமக்கு எப்படி சொல்கிறது சிரமமா இருக்காது ஸோ அவங்க வந்து நமக்கு கொடுக்குறதுனா கடவுளே வந்து கொண்டு கொடுக்குற மாரி நம்ம போய் வாங்கிட்டு வந்தோம்னால் டைம் வேஸ்ட்டு ட்ராவல் வேஸ்ட்டு ஸோ இது அதுக்கு போய் நம்ம வந்து அங்கே சாப்பிட்டே வந்துடலாம் எதுக்கு வீட்டில் இருந்து ஆட்ரு பண்ணிக்கிட்டு வர வச்சு வீட்டில் வச்சு சாப்பிட்ணுன்னு தானே ஆட்ரு பண்ணுறோம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்ரு பண்ணுற சாப்பாடு நல்ல சாப்பாடு தான் ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ட்ரெயினில் போய்கிட்ருக்கோம் அதாவது ட்ரெயினுக்கு போக போகிறோம் நம்ம வந்து சாப்பிட்ல ஸோ அந்த டைம் எனக்கு வந்து ஜங்ஷனில் சாப்பாடு வேணும் ஸோ நம்ம வீட்டில் இருந்தபடியே நாம் போட்டோம் டைமிங் கேட்கும் ஷிப்பிங் அட்ரெஸ் கேட்கும் அங்கே ட்ரெயினில் கொண்டாந்து கொடுத்துருவாங்க ஸோ நிறையா பெனிஃபிட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ஸெல்லாம் எல்லாமே நிறையா வந்துட்டு ஸ்விகி சொமேட்டோ ஸோ இந்தமாரி ஆப்பெல்லாம் இருக்கிறதுனால தான் இண்டியா வந்து கொஞ்சம் டெவலப் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம் ஃபுட் டெலிவரி ஆப்பெல்லாம் நிறையா வந்திருக்கு சாரோஸ்ஸெல்லாம் வந்திருக்கு ஸோ சாரோஸ்ல்லாம் நல்லா பெட்டராக டெவலப் பண்ணுறாங்க ஃபுட் டெலிவரி ஆப் வீட்டில் யாரும் இல்லை சமைக்கமுடில மொபைல் ஃபோன் எடுத்து ஆட்ரு போடுறோம் வித்தின் ஒன் அவர் குள்ளே வந்துவிடுது என்ன வேணாலும் இஷ்டப்படி சாப்பிட்றோம் இஷ்டத்துக்கு ஆட்ரு பண்ணுறோம் நல்ல ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபையாக இருக்கோம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வசதியாக தான் இருக்குது எந்த ஒரு சிரமமும் இல்லை ஐ லைக் த ஃபுட் டெலிவரி ஆப் க்ரேட்டிங்ஸ் அண்ட் தேங்க் யூ